கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்னென்ன வகையான உள்ளூர் கல்வி அல்லது கற்றல் வாய்ப்புகள் உள்ளன இந்த வாய்ப்புகள் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் எப்படி உதவுகின்றன கல்வி கற்றல் வாய்ப்புகள் மேம்பாடு வளர்ச்சி அருகில் உள்ள சில பிரபலமான பயிற்சி வகுப்புகள் நுழைவுத் தேர்வு தயாரிப்பு மையங்களை பற்றி சொல்ல முடியுமா அரசுப் பள்ளிகளின் நிலை என்ன ஓகே இதுதான் கொஸிடின் நமக்கு கோயம்புத்தூரில் வந்து நிறைய விதமான கல்வி வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ்ஸெலாம் வந்து இருக்கும் அதேமாதிரி நிறைய விஷயம் வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் எந்த மாதிரினா இப்போது தட்டச்சு நிலையம் அந்தமாதிரி இருக்குது அப்புறம் அக் அக்காடமி அப்படின்னா என்னென்னா பயிற்சி நிலையம் இப்போது வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்விஸ் அப்புறம் வந்து ஐபிஎஸ் இது எல்லாமே ஒன்று தான் இதில் வந்து குரூப் ஃபோர் குரூ குரூப் எக்ஸாமுக்கு அப்புறம் ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய இது விஷயம் இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து கோயபுத்தூர்ல வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும் ஏன்னால் ஒரு ஒரு பெரிய சிட்டி இல்லை அதனால வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் அங்கே படிக்கின்றவங்க வந்து கொஞ்சம் நாலேட்ஜாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா கிடைக்கும் அதனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அங்கே கற்றுக்கறதுக்காக அதே அங்கே வந்து நல்ல இதுவும் வந்து கல்வியும் நமக்கு வந்து கிடைக்கும் கற்றல் வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும் நம் பட் சில ஊர்லெலாம் வந்து நமக்கு வந்து கிடைக்காதுல்ல பக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அப்படி இல்லாட்டி நல்லா சொல்லித் தரணும்னு நினைப்போம் அதே மாதிரி இல்லாமல் கூட இருக்குது நிறைய ஊரில் அந்த மாதிரி வந்து அங்கே கிடையாது கோயபுத்தூர்ல வந்து நிறைய வகையான கல்வி வந்து இருக்குது அதே மாதிரி கற்றல் வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அந்த இடத்துல அதனால தான் வந்து அந்த ஊர் வந்து நல்லா ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் கல்வி நிறைய இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் கடை இருக்கும் இன்க்ளூட் கல்லூரி பள்ளிகள் கவர்மெண்ட் இதுவுமே வந்து ரொம்ப தரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா ஊர்லேயும் தரமாகதான் இருக்கும் பட் அங்கே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி நல்லாயிருக்கும் கோயபுத்தூர்னு எடுத்துக்கிட்டாவே பள்ளி கல்வி எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி